ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு எப்போதும் வந்து கேர்ள்ஸ் மட்டுந்தான் எனக்கு எங்கூட எப்போதும் இருப்பாங்க ஏன்னா வந்து எனக்கு பாய்ஸ்னாலே வீட்டில் எப்போதும் பசங்கக்கூட பேசக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சரி அப்டின்னு சொல்ல நான் எப்போதுமே கேர்ள்ஸ் கூட மட்டுந்தான் இருப்பேன் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஃபிஃப்த்துலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தேன் அங்கே வந்து எப்புடினா கேர்ள்ஸ் பாய்ஸ் மட்டுந்தான் இருப்பாங்க அப்போல்லாம் வந்து சின்ன பசங்கள் தானே அப்போல்லாம் வந்து பேசியிருக்கோம் சின்ன பசங்கள் வந்து எப்படினா நாங்கள் ஜாலியாக விளையாட்றது ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கறது எல்லாம் நான் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை அங்கே அப்போ வந்து என்னோட வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்வெல்த்து வரைக்கும் ஒரு பொண்ணு படித்தா அவள்தான் எனக்கு எப்பொழுதும் ரொம்ப க்ளோஸு அவங்க வந்து எப்படினா எனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி எல்லாம் தெரியும் என்னோட வீட்டோட சூழ்நிலை எல்லாம் தெரியும் இப்போது வரைக்கும் அவங்க எங்கூட பேசிட்டுதான் இருக்காங்க அவங்களை எனக்கு எப்போதும் ரொம்ப பிடிக்கும் அப்பறம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து ட்வெல்த்து வரைக்கும் வேறு ஸ்கூல் படித்தேன் அந்த ஸ்கூலில் வந்து எப்படினா பசங்கக்கூட பேசக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது பசங்கக்கூட பேசக்கூடாது சரி ஓகே அப்போ கேர்ள்ஸ் கூட பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லோருக்கூடையும் நான் நல்லா பேசுவேன் பழகுவேன் எல்லாம் பண்ணுவேன் நான்தான் வந்து க்ளாஸு லீடரா அப்படி இருப்பேன் அப்பயும் வந்து என்ன ஒரு கேங் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்க அத இது பண்ணாமல் நான் எப்போதும் ஜாலியாக பேசிக்கிட்டுருப்பேன் அதுக்கப்பறம் வந்து என் க்ளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் நாங்கள் ஒரு ஃபாட்டி த்ரீ மெம்பர்ஸ் இருப்போம் எல்லோருமே சேர்ந்துதான் இருப்போம் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம் படிக்கிறதுலேருந்து எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்து எல்லாம் பண்ணலாம் அது ரொம்ப பிடிக்கும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்போதும் நிறையா பண்ணியிருக்காங்க அவங்க எப்பவும் க்ளோஸ்ன்னு கூட சொல்லலாம் அவங்க எப்பொழுதும் வந்து எனக்கு நிறையா படிக்கிறதாகட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இப்போ வந்து ஒன் இயர் கேப்பு விட்டு போச்சு எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படினா லவெல்த்துலேருந்து ட்வெல்த்து வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மாறிட்டாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வர்றப்போ வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸை மறப்பாங்கள்ல அதுமாதிரி சில பேர் என்னையும் கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்போ வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்க நான் மட்டும் ஏன் எல்லோரையும் ஞாபகம் வச்சிக்கணும் எல்லோருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து புதுசாக ஒன்று கிடைக்கிறப்ப பழச மறந்துட்டுதான் போகிறாங்க அதனால வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் இருந்தது சரி இதான் லைஃப் போல அப்டின்னு நெனைச்சிட்டு சரி நம்ப அவங்க எப்படி இருக்காங்களோ அதேமாதிரி நம்பளும் இருப்போம் அப்டின்னு சொல்லிட்ருந்தேன் அப்போ பார்த்தா எனக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஒரு ஃபைவ் அஞ்சு பேர் இருக்காங்க எனக்கு எப்பொழுதும் என்னோடு தான் இருப்பாங்க நாங்கள்லாம் ஒரே பெஞ்ச் நல்லா போய்ட்ருந்துது அதுக்கப்பறம் ட்வெல்த்து வரைக்கும் நல்லாத்தான் போய்ட்ருந்துது ட்வெல்த்து முடித்ததுக்கு அப்பறம் அவங்களும் இப்போ என்ட்ட வந்து அவ்வளவா டச்சிலலாம் கிடையாது எங்கேயும் பார்த்தாலும் யாரும் பேசுகிறது கிடையாது அப்புறம் காலேஜ் லைஃப் வந்துச்சு காலேஜ் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை எப்புடினா எல்லாம் பார்த்தா ஹாய் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காலேஜ் லைஃப் வந்து ஒரு புது லைஃப் மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யாரையும் பாத்ததில்ல யாரையும் பேசினது கிடையாது இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவந்தான் ஏன்னா நான் எப்பொழுதும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தேன் ஆனால் வந்து இப்போ புதுசாக அங்கேருந்து பஸ்ஸு ஏறி ஒரு கால் மணி நேரம் டிராவலா இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது ட்ராவல் பண்ணி எங்கள் குடும்பத்தில் வந்து இதுமாதிரிலாம் படிக்கலாம் அனுப்பினது கிடையாது ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் படிக்க வந்திருக்கேன் இவ்வளோ தூரத்தில் அதுமாதிரி படிக்க வந்து நான் இன்னும் படிச்சிட்டுருக்கேன் தேர்ட் இயர் இருந்தாலும் வந்து எனக்கு அப்போ வந்து ஒரு புது விஷயமா இருந்துச்சு இங்கெல்லாம் எப்படி இருக்குமோ யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணமாட்டாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அப்பிட்லாம் இல்லை இங்கே எனக்கு நிறையா பேர் கெடைச்சிருக்காங்க எல்லோருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு அது எனக்கு ஒரு சில விஷயம் வந்து எமோஷனாக ரொம்ப ரொம்ப அப்படியே பிடிச்சி போய்ருக்கு இருந்தாலும் அது வந்து சில விஷயங்கள் வந்து பிடிக்காமயும் இருக்குது அதெல்லாம் மறக்கணும் பட் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து நான் ரொம்ப பயந்தேன் யாரும் இல்லையோ நம்ம யார்ட்டேயும் அவ்வளோவா மிங்கில் ஆகமாட்டோமோ அப்டின்னு நெனைச்சி பயந்துட்டுருந்தேன் ஆனால் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை யாருன்னே தெரியாமல் என்னோட ஒரு ஃபோட்டோ பாத்ததை வைச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எல்லாருமே பேசினாங்க பழகுனாங்க அப்புறம் வந்து போகப்போக செகண்ட் இயரில் நிறையா விஷயங்கள்லாம் நடந்துச்சு செகண்ட் இயரில் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டுருக்கப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் புதுசாக அதாவது செகண்ட் இயர் பாதிக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரெண்டு கெடைச்சாங்க அவங்க வந்து எப்பிட்னா வேற டிப்பார்ட்மண்ட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்காக எல்லாம் செஞ்சு என்னை வந்து ஒரு இதாக நெனைச்சி பேசிட்டு இருந்தாங்க எப்பொழுதும் வந்து அவங்க வந்து எனக்குன்னு என்னை பற்றி மட்டுமே நிறையா யோசிச்சிட்டுருந்தாங்க அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க பட் வந்து அதல்லாம் ஒரு ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் பாதிலேயே வந்து அது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் விட்டு விட்டு போனமாதிரி ஆகிட்டு ஏன்னா அவங்க வந்து புதுசாக நிறையா பேர் கெடைச்சிட்டாங்க அதனால வந்து அவங்க என்னை மறந்துட்டாங்க அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து சண்டை வர்றதெல்லாம் ரொம்ப சகஜம்தான் இருந்தாலும் அவங்க வந்து என்னை இன்னும் மறக்கலை என்ட்ட பேசிட்டுதான் இருக்காங்க என்ட்ட பழகிட்டுதான் இருக்காங்க எவ்வளோதான் சண்டை வந்தாலும் வந்து அவளுக்கு நான் இம்பார்ட்டன் தான் எனக்கு வந்து நிறையா அவள் பண்ணிருக்காள் அதுக்கப்புறம் வந்து இப்போ தேர்ட் இயர் வந்துதான் தேர்ட் இயர் வந்துதான் என் க்ளாஸ் பசங்களோடு நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அது ஒரு புதுசாக அப்படியே ஜாலியாக இருந்துச்சு இப்போ தேர்ட் இயரில் வந்து எங்கூட ஒரு எலி சுற்றும் அந்த எலியோட டார்ச்சர் தாங்கமுடியல அந்த எலி வந்து என்னன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுனாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாய்ஸுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து பிடிக்குனா எப்பிட்னா ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்க கேர் பண்ணுறது அந்தமாதிரி விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் லைஃப்பில் அது கிடைக்கல சரி காலேஜ் லைஃப்லேயாவது கிடைக்கும் அப்டின்னு நெனைச்சேன் அதுமாதிரி எனக்கு யாரும் கெடைக்கில அப்பறம் வந்து இப்போ கெடைச்சிருக்காங்க ஒருத்தங்க அவங்க யாருன்னா இதில் சொல்லலாமான்னு தெரியலை சரி சொல்லவேணாம் இருந்தாலும் இருக்காங்க காலேஜில் ஒருத்தங்க இருக்காங்க பட் வந்து ஸ்ட்ரீட்டில் அப்டின்னு சொல்லப்போனா அங்கே ஒருத்தங்களும் இருக்காங்க அவங்க ரொம்ப கேரிங் எனக்காகவே நிறையா செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து தேர்ட் இயரில் வந்ததுக்கப்பறந்தான் என் ஃப்ரெண்ட்ஸு வந்து என்னை இவ்வளோ கேர் பண்ணுவாங்களா எனக்கு இவ்வளோ செய்வாங்களா அப்படின்ட்டு அது நிறையா யோசிக்க ஆரம்பித்தேன் நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது பண்ணியிருக்கேனானு தெரியலை ஆனால் வந்து அவங்க எனக்காக நிறையா பண்ணுறாங்க எங்கூடவே இருக்காங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப அவங்களை பிடிக்கும் அவங்க சார்லாம் சொல்லப்போனால் ஸ்டூடண்ட்டை விட சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் பழகுவாங்க அவங்கள எனக்கு சாரு மேம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் லைஃபை விட எனக்கு காலேஜ் லைஃப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காலேஜ் லைஃப்பில் நான் மறக்கமுடியாத லைஃபாயிருக்கு இப்போது முடியப்போகுதுன்னு நெனைச்சாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஒருமாதிரி கஷ்டமாக தான் இருக்குது காலேஜ் லைஃப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க அவங்க வந்து நான் எப்போதும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க இருக்கணும் கண்டிப்பாக அவங்க எனக்காக இருப்பாங்கன்னும் நெனைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அதைவிட லைஃப்பில் வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது அவங்க இருந்தாலே லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்றத இப்போ நான் லாஸ்ட்டு ஒரு டூ மன்த்து த்ரீ மன்த்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேங்காக அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு ஜாலியாக அப்படியே காலேஜே ஒருமாதிரி ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு அது ஒருமாதிரி நல்லா இருக்கும் அந்த இது அதனால காலேஜ் லைஃப் ரொம்ப அப்படியே பிடிச்சிருந்துச்சி எப்பவும் இந்த காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணமாட்டேன் நெனைக்கிறேன் காலேஜ் லைஃப்பில் வந்து எனக்கு என்ன நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒருத்தங்கள்ட்ட போய்ட்டு நாம் எப்படி பேசுணும் பழகணும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நம்மள மதித்து பேசுகிறவங்கள்ட்ட நம்ப எப்போதும் நல்லாதான் பேசணும் நல்லதாக பண்ணணும் நல்லதாக இருக்கணும் நல்லா நடக்கணும் அவங்களும் கேரிங்காக பார்த்துக்கணும் நாமளும் கேரிங்காக அவங்கமேலே எப்பொழுதும் இருக்கணும் நம்மளால் நிறையா விஷயங்கள் பண்ணமுடியலனாலும் அவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யணும் ரொம்ப இல்லைனாலும் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சமாதிரி கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஸ்கூல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ என்ட்ட பேசுறது கிடையாது இப்போ காலேஜ் லைஃப்லயாவது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கூட இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பேசுவாங்கனு நெனைக்கிறேன் தேங்க்யூ